நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா நர்சரி ஷாப்பில் தான் செடி வாங்குவேன் அங்கே இருக்கவங்களே இதுமாதிரி இந்த செடிக்கு இப்படி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் ஐடியாஸ் கொடுப்பாங்க அதை கேட்டு வந்து நானும் அதேமாதிரி பண்ணுவேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ஸில் நிறைய இப்போது மாடித்தோட்டம் இதுமாதிரி நர்சரி பற்றிலாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்குன்னு வீடியோஸ்லாம் போடுறாங்க அதை நான் பார்ப்பேன் என்னோட ரொட்டீனில் டெய்லி ரொட்டீனில் இது ஒன்றா இருக்கும் செடியை நான் எப்படி பராமரிக்கலாம் பாதுகாக்கலாம் அப்படின்றது தான் அதுவும் என்னோட டெய்லி ரொட்டீனில் அது ஒரு வேலையாகவே நான் வைச்சிருப்பேன் நிறைய தேடுவேன் செடி எப்படி இருந்தால் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி டப்பாவில் வைக்கலாமா செம்மண் கொட்டி வைக்கணுமா எந்தெந்த மண் செடிக்கு எந்தெந்த மண் நல்லா உகந்ததாக இருக்குது இதுமாதிரிலாம் நான் கலெக்ட் பண்ணுவேன் தெரியாத தெரிஞ்ச செடி யார் அதிகமாக செ தோட்டம் வைச்சிருக்காங்களோ அவங்கள்ட்டலாம் நான் போய் தேடி தேடுவேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய நான் இது பண்ணும் போது எங்க ரிலேஷனில் ஒருத்தவங்க நிறைய செடி என்ன மாதிரி தான் ஆக்ச்சுவலி நான் இன்ஸ்ப்ரென்ட் ஆனதே அவங்கள பத் அவங்கள வச்சு தான் சொல்லலாம் அவங்க வீட்டுக்கு ஒரு டைம் போககுள்ள பார்த்தீங்கன்னா சுற்றி வெறும் செடி செம்மை அழகாக இருந்துச்சு எப்படி அவங்க மற்ற வேலையை விட்டு இதுக்கும் டைம் ஸ்பென்ட் பண்றீங்கனோல்ல அவங்க சொன்ன விஷயம் தான் எனக்கு பிடிச்சி தான் அப்போ நம்மளும் இதுமாதிரி வைக்கலாம் எனக்கு அது ஒரு தாட் வந்துச்சு அப்ப அவங்கள்ட்ட நான் எதுனா ஒரு டவுட்டுன்னா அவங்கள்ட்ட ரோஸ் செடிலாம் இப்படி பண்ணுங்க அப்படி இப்படின்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க குண்டுமல்லி இப்படி பண்ணுங்கனுட்டு அதுமாதிரி அவங்கள்ட்ட எதுனா ஒரு டவுட்னா இவங்க யாரும் சொன்னது எனக்கு தெளிவாக இல்லைன்னா நான் அவங்களுக்கு தான் கால் பண்ணி கேட்பேன் நான் அதுமாதிரி ஒன்று அந்த எங்கள் ரிலேஷன்ட்ட இல்லை நர்சரி ஓனர்ட்ட இல்லை யூடியூப் சேனல் இது மூலியமாக தான் நான் செடியை எப்படி ஆரோக்கியமாக இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சிக்கிட்டேன்